வணக்கம் நான் மயிலாடுதுறை மாவட்டத்துலேருந்து மனோஜுகுமார் பேசுகிறேன் எங்கள் ஊரில் விவசாயம் நிலம் அதிகம் இதை தான் மக்கள் அதிகமாக வேலைவாய்ப்புக்கு பயன்படுத்துகிறாங்க இங்கே தினக்கூலிகள் அதிகமாக இருப்பதினால விவசாய நிலங்கள்ல பாடுபட்டு அவங்க அன்றாட தேவைகளை பூர்த்திப் பண்ணிக்கிறாங்க அதுமட்டும் இல்லாமல் இங்கே சக்கரை ஆலைகள் இருக்குது அது அந்த சக்கரை ஆலைகளில் வேலை செய்வது மூலிமாவும் மக்கள் தனது வருமானத்தைத் தேடிக்கிறாங்க இது சிறு நகரம் என்பதால் பெரிய அளவு தொழில் சிறு நிறுவனங்கள் கிடையாது டெஸிக்ரோ போன்ற சிறிய நிறுவனங்கள் மட்டுமே உள்ளது அதன் மூலிமா தான் மக்கள் அதன் வருமானத்தைத் தேடுறாங்க நன்றி